ஆ சிட்டி சூப்பர் மார்க்கெட்ங்களா சார் ஆ சில பொருள் எனக்கு டெலிவரி பண்ணனும் ஓ ஹோம் டெலிவரி பண்ணுவிங்களா சார் ஓ சரிங்க சார் ஓகே ஓகே ஓகே சரி நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சார் ஆர்டர் எடுத்துக்கோங்க இட்லி அரிசி ரெண்டு கிலோ சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி அஞ்சு கிலோ பொன்னி பொன்னி அரிசி இருக்குதுங்களா பொன்னி ஓகே சார் ஓகே சாப்பாட்டு அரிசி அப்புறோம் கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ உளுத்தம் பருப்பு முழு உளுந்து ரெண்டு கிலோ போட்டுக்கோங்க முழு உளுந்து அப்புறோம் கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ அப்புறம் வந்து சோயா பீன்ஸு இருக்குதுங்களா சோயா பீன்ஸ் ஆ அது ஒரு ஒரு கிலோ போட்டுக்கோங்க ஆ மீல் மேக்கர் ஒரு கிலோ அப்புறம் ராகி மாவு லூஸில் இருக்குத்துங்களா ஆ லூஸ்லேயே கொடுத்துடுங்க சார் எங்களுக்கு லூஸில் வந்து ஒரு அரை கிலோ ராகி மாவு அரை அரை கிலோ ராகி மாவு அரை கிலோ கோதுமை மாவு ம் ஓகே அப்புறோம் கடலைப்பருப்பு கடலை மாவு அரை கிலோ அப்புறோம் சேமியா இருக்குதுங்களா சார் சேமியா ரோஸ்டட் தானே சார் ரோஸ்டட் சேமியா ரோஸ்டட் சேமியா சேவரட் சேமியா வந்து ஒரு ஒரு கிலோ பாக்கெட் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கிராஸரி ஐட்டம்ஸ் அவ்வளோ தான் சார் அப்புறம் வந்து இந்த சோப்பு துணி சோப்பு ரெண்டு ப ஒரு ரெண்டு டசன் போட்டுக்கோங்க அப்புறம் குளிக்கிற சோப்பு ஒரு டசன் சிந்தால் போட்டுக்கோங்க சார் சிந்தால் சோப்புலே அது தான் சார் அவ்வளோ தான் சார் ஆர்டரு என் அட்ரஸ் வந்து பதினேழு பார் பதினெட்டு வஉசி ஸ்ட்ரீட் பண்ருட்டி சார் ஃபோன் நம்பர் நயன் ஜீரோ நயன் டபுள் ஃபைவ் எயிட் செவன் ஃபைவ் செவன் எயிட் எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு டூ அவர்ஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்

ஆ ஓகே சார் ஓகே ஆ அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு நீங்கள் பில் போட்டுவிட்டு எனக்கு சொல்லுங்கள் சார் நான் கூகுள்பேவே உங்களுக்கு பண்ணிடுறேன் சரிங்க சார் ஓகே